நான் மொதல் முதல்ல சமைச்சது தக்காளி சாப்பாடு அது நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருந்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க அவங்களதான் கூப்பிட்டு வந்து டேஸ்ட் பார்க்குறக்கு கொடுத்தேன் அந்த அக்கா நல்லா சமைச்சிருக்க பாப்பான்னு சொன்னாங்க அந்த அக்கா சொன்னதுக்கப்புறம் இன்னும் கூட நல்லா சமைக்கணுன்னு ஆசை வந்துச்சு நல்லா சமைச்சிட்டு இருந்தேன் ஃபோனெலாம் இப்போ வந்ததுக்கப்புறம் யூடியூப் பார்த்து சமைக்க ஆரம்பிச்சுருக்கேன் அதுலேயும் நிறைய டிப்ஸ் பார்த்து சமைக்கிறனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது வீட்டில் எல்லாேருமே சொல்கிறாங்க நல்லா சமைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் நல்லா இல்லை இப்போ அதிகமாகவே சமைக்க ஆரம்பிச்சுருக்கேன் யூடியூப் பார்த்து அப்புறம் வீட்டில் பக்கத்தில் பெரியவங்க இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு சமைச்சிக்குவேன் அம்மா அவங்கள்ட்ட பெரியமா சித்தி பெரியவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இன்னும் நல்லா சமைக்கணும்